கிராமப்புற இருக்கிற இளைஞர்கள் என்னோடய ஏஜ்ஜுல இருக்கிற இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ விவசாயத்தில் ஒரு முழு நேரம் ஈடுபாடு இரு முதல்ல இருந்ததை விட அவங்களோட ஈடுபாடு அதிகமாகவே இருக்குது இப்போ அவங்களோட ஈடுபாடு பற்றி சொல்லணுன்னா இப்போது எங்களோடய பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணாங்கள் ஃபிசிக்கலாக எந்த வேலையும் செஞ்சாங்கள் ஆனால் என்னோடய செட்டில் இருக்கிற என்னோடய ஏஜ்ஜில் இருக்குற என் ஃபரெண்ட்ஸ் சர்க்குள்லலாம் பார்த்திங்கன்னா மிஷினரிஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஃபிசிக்கல் ஒர்க்க வந்து அவ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறாங்க மிஷினரிஸ் யூஸ் பண்ணுறாங்க அதை மாதிரி மார்க்கெட்டிங்க்கு மார்க்கெட்டிங்ல வந்து எவ்வளோ எளிமையாக நம்ம விவசாயம் பண்ணி எடுக்கிற பொருளை காய்கறிகளை எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ எளிமையாக விற்கணும் இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்த்துறதுல இருந்து எல்லாமே புதிய வழிகள்ல வந்து அவங்க கத்துக்கிறாங்க அந்த வழிகள் தான் அவங்க செயல்படுத்துகிறாங்க இதனால் வந்து அவங்களோட மக முதலீடோட மகசூல் வருமானம் வந்து அவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கிறது